எங்க ஊரில் ஏரியில் நிறைய மரம் இருக்கும் மரம் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணி விட்ருக்காங்க தண்ணி நல்லாயிருக்கு ஏரி பார்க்க இப்போ கொஞ்சம் சுத்தமாகவே இருக்குது அப்புறமா மாடு ஆடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சுத்தமாக இல்லாத இருக்கும் இப்போ வந்து சுத்தம் பண்ணிட்ருக்காங்க பரவாயில்லை நல்லா சுத்தமாகவே வச்சுருக்குறாங்க இப்போது நல்லாயிருக்கு நல்லா மரம் வளர்ச்சி நிறையா இருக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ணிட்ருக்காங்க